நீச்சல் போட்டியில் நான் பங்கேற்கணுன்னு எனக்கெல்லாம் விருப்பம் ஆசைல்லாம் அதிகம் தான் அப்போல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு கூட்டி போகிறத்துகெல்லாம் நாங்கள் இருக்கிற வயசில் முடியல இப்போ வந்து என் பசங்கள்லாம் இது இப்போது கேட்டாங்கனால் இப்போ இப்போ ஒருவாட்டி நீச்சல் போட்டிக்குக் கூட போயிட்டு வந்தான் அவனுடைய மனஅழுத்தத்த கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டான் போய் கூட்டி போங்கன்னாங்க போய் வந்தாங்க கூட நான் போனேன் போயிட்டு கேட்டேன் எல்லாமே ப பரவாயில்லப்பா போதும் இன்னும் ஒருவாட்டி போட்டிக்குப் போயிட்டு வந்தான் ரெண்டாவது வாட்டி இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் உலகளவில் கூப்பிடுவாங்கப்பா நான் இந்த அப்புறமேட் தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கான் மற்றபடி நான் இன்னும் போகல ஆக மொத்தம் பையன்லாம் போயிருக்கான் எனக்கு வந்து அந்த ஆசை இருந்தது அப்போதைக்கி நான் என்னால் போக முடியல வேறு ஒன்றும் இல்லை